சுற்றுலாப் பயணிகள்லாம் பார்க்க என்ன தெரியுமா சூப்பராக இருக்கும் தீமிதி அந்த கோவில் திருவிழாக்கள் இதெல்லாம் வந்து பார்க்கவே வந்து ரொம்பவும் வந்து சூப்பராகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் இப்போ இந்த ஊரில் வந்து பிறந்துருப்பாங்க இப்போ சொந்த ஊர் இதுவாகருக்கும் அவங்க வந்து வெளில போய் படித்துட்டு செட்டில் ஆகிருப்பாங்க அப்படி இல்லையா அங்கேயே கூட தங்கி இருந்திருக்கலாம் அவங்க அம்மா பிறந்த ஊராக இருந்திருக்கலாம் அவங்க அப்பா பிறந்த ஊராக இருந்திருக்கலாம் அவங்கள்லாம் வருவாங்க எப்போன்னா இந்தமாதிரி ஒரு நிகழ்வுக்குத்தான் வருவாங்க தீமிதி திருவிழாக்கு வருவாங்க அவங்க மட்டும் இல்லாமல் அவங்களோட வேலை பார்க்குறவங்க அவங்ககூட அங்கே தங்கி இருக்கிறவங்க அவங்களையும் வந்து கூட்டிகிட்டு வருவாங்க அப்போல்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் எப்படின்னா தீமிதி வந்து என்ன பண்ணுவாங்கன்னால் எங்கள் வீட்டுக்குப் பக்கத்தில் வந்து ஒரு அய்யனார் கோவில் இருக்குது அங்கேதான் எதோ அலகுக் குத்தி வந்து அழைச்சிட்டு வருவாங்க சாமி வச்சு ஃபஸ்ட்டு ஒருத்தங்க வந்து கரகம் ஆடுவாங்க எப்படின்னா கரகம் ஃபுல்லாக பெரிய கரகத்தை கொண்டு வந்து கையில் வச்சுக்கிட்டு இது தலையில் வச்சுக்கிட்டு அவங்க வந்து ஆடுவாங்க அதுக்கு அதை சுற்றி யார் ஆடுவாங்கன்னால் நிறையா வந்து திருநங்கைகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னால் அம்மன் வேடம் போட்டிருப்பாங்க அம்மன் வேடம்னா என்னது தெரியுமா ஒரு கிரீன் கலர் வந்து பெயிண்ட் அடித்திருப்பாங்க இன்னொருத்தங்க வந்து ப்ளாக் கலரு இன்னொன்று வந்து ரெட் கலரு இன்னொன்னுத்துக்கு ஒயிட் கலரு இந்தமாதிரி பச்சைக்காளி பவளக்காளி இந்தமாதிரி கருமாரி அம்மன் அப்போல்லாம் வந்து சொல்லுவாங்க அவங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னால் அவங்கள சுற்றி ஆடிகிட்டு வருவாங்க அப்படியே ஃபுல்லாக அம்மன் வேடம் போட்டுகிட்டு அந்த ஜுவல்ஸ் அந்த தலையில் வச்சுருக்க அந்த கிரீடத்தைலாம் அவங்க எப்படி தாங்குகிறாங்கனே தெரியாது அதுக்கே வந்து நம்ம தனியாக சாப்பிட்ணும் போல அதுக்கே அவ்வளவு உடல் வலிமை நமக்குத் தேவைப்படும் அந்த அளவுக்கு அவங்க போட்டுட்டு அப்படியே வேர்க்கும் அவங்களுக்கு அவ்வளோ பாவமாக இருக்கும் செப்பல் கூட போட மாட்டாங்க வெறும் காலோடுதான் வந்து அவங்க ஆடுவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் நாங்கெல்லாம் வந்து அவ்வளோ சுற்றி நின்று வந்து ஃபுல்லாக வேடிக்கை பார்ப்போம் அந்த தவில் வாசிப்பாங்க நாதஸ்வரம் ஊதுவாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த கரகமும் ஆடுவாங்க அந்த அம்மன் வேடம் போட்ட எல்லோருமே ஆடுவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது வந்து ரொம்ப வந்து இண்டெர்ஸ்ட்டிங்காக இருக்கும் அடுத்து அப்படியே ஃபுல்லாக அந்த தெருவெலாம் சுற்றிட்டு அப்புறம் வந்து அம்மன் கோவிலுக்குப் போகிறாங்களா போயிட்டு அங்கே என்ன பண்ணுவாங்கன்னால் நெருப்பு மூட்டி வச்சுருப்பாங்க அந்த நெருப்பில் வந்து அவங்க வந்து நிறையா பேர் வந்து நடப்பாங்க அந்தமாதிரி வேண்டிக்கிட்டவங்க அம்மனுக்கு வேண்டிக்கிட்டவங்க எல்லோரும் வந்து நடப்பாங்க நிறைய கடைகளெலாம் இருக்கும் சூப்பராக இருக்கும் எப்படிதான் அந்த நெருப்பில் நடக்கிறாங்கனு தெரியலை எனக்கெலாம் ரொம்ப பயமாக இருக்கும் ஐயோ நான்லாம் வேண்டிப்பேன் ஐயோ பார்த்து நடக்கணும் கடவுளே அப்படின்னு ரொம்ப வேண்டிப்பேன் ஏன் இந்தமாதிரிலாம் இவ்வளோ கஷ்டப்படுகிறாங்கனு தெரியலயே ஐயோ அவங்க வேண்டினதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப யோசித்துருக்கேன் அவங்க நடக்கிறத பார்த்தா எனக்கே அழுகையாக வரும் பாவமாக இருக்கும் அவங்க நடப்பாங்க அப்புறம் நிறையா கடையெலாம் இருக்கும் அப்புறம் அன்றைக்கு நைட் என்ன பண்ணுவாங்கன்னால் கூத்துனு சொல்லுவாங்க கூத்துன்னால் இப்போ வந்து எதாவது ஒரு வந்து புராணக்கதை அதை மாதிரி எடுத்துப்பாங்க இப்போ எதாவது ஒரு சாமியோடய வாழ்க்கை வள வரலாறு அதை எடுத்துப்பாங்க அதை எடுத்து ஃபுல்லாக வந்து நல்லா க்ளியராக படித்துட்டு என்ன பண்ணுவாங்க அதை ஒருத்தங்க வந்து படிப்பாங்க இன்னொன்று வந்து ஃபுல்லாக வந்து மணி மாதிரி நிறையா வந்து கலகலன்னு வந்து ஒரு கயிறில் கட்டியிருப்பாங்க குச்சி வச்சு அதை அடித்து அடித்து அடித்து அடித்து பாடுவாங்க இவங்க ஒருத்தங்க கதை சொல்லுவாங்க ஒரு மைக்கில் நல்லா பெருசாக அவங்க அந்த கதையை வந்து நம்மளுக்கு வந்து பாட்டாக ஏன்னா கதை மட்டும் சொன்னால் தூக்கம் வந்துடும் இல்லையா அந்த கதைய அப்படியே வந்து அவங்க வந்து பாட்டாக சொல்லுவாங்க அது வந்து இன்னும் சூப்பராகவும் இருக்கும் இன்னும் வந்து இன்டெரெஸ்ட்டிங்காகவும் இருக்கும் செம்மையா இருக்கும் அதனால் தீமிதினால் ரொம்ப ஜாலியாக இருக்கும் அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னால் தெருக்கூத்து நடத்துவாங்க தெருக்கூத்துன்னால் ஃபுல்லாக மனுஷங்களே கிடையாது இப்போ மனுஷங்க உண்டு எப்படின்னா அவங்க பேசுவாங்க ஆனால் ஃபுல்லாக பின்னாடி பேசுகிறதுதான் எல்லாமே என்னான்னால் பொம்மைகள் ஒரு இது துணி மாதிரி கட்டிவிடுவாங்க திரை மாதிரி கட்டிவிடுவாங்க திரை மாதிரி கட்டிவிட்டு அவங்க பின்னாடி உட்காந்துட்டு அந்த பொம்மைகளை ஒரு பெண் வேடம் போட்டுக்கிட்டு பையன் வேடம் போட்டுக்கிட்டு அப்படியே அந்த சண்டை போடுகிறது அப்படியே இந்த விளையாடுகிறது அதல்லாம் காமிக்கிறப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் செம்மயாருக்கும் எனக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த தெருக்கூத்து அப்புறமே வந்து அந்த திருவிழாக்காக என்ன வைப்பாங்கன்னால் கரகாட்டம் மயிலாட்டம் ஒயிலாட்டம் எல்லாமே வைப்பாங்க எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் எங்கள் ஊரில் வந்து அது வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப ஃபேமஸாகருக்கும்